ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினைஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று